பண்டையகால தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்களில் மூவருக்கு பங்கு இருக்குது அவங்க யார்யாருனு கேட்டிங்கனா சேரன் சோழன் பாண்டியன் சேரன் என்பவர் மே கேரள தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு பகுதியை ஆட்சி செய்தவரும் சோழன் வந்து திருச்சி தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்தவரும் மற்றும் மூணாவது வந்து பார்த்திங்னா பாண்டிய மன்னன் வந்து இது மதுரை திருநெல்வேலி கோவில்பட்டி அதை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செய்வதுமாக நம் வரலாறு சொல்கிறது இவங்க பயன்படுத்திய கொடி என்னனு பார்த்திங்னா சேரன் வில்லம்பு என்ற கொடியையும் சோழன் வந்து புலி கொடியையும் பாண்டியன் வந்து மீன் கொடியும் பயன்படுத்தி பயன்படுத்தினார்கள் இவர்கள் மூவரும் சூடிய பூ என்னனு கேட்டீங்கனா சேரன் பனம்பூவையும் சோழன் வந்து அத்திப்பூவையும் பாண்டியன் வந்து வேப்பம்பூவையும் தனது மாலைகளாக அணிவித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அதில்லாமல் மற்ற மன்னர்களையும் நமக்கு நன்றாக தெரியும் அதில் பல்லவ மன்னர்கள் பார்த்திங்னா மகாபலிபுரம் சைட் வந்து ஆட்சி செய்திருக்காங்க இதெல்லாமே வந்து நான் சிறு வயதிலிருந்து வாசித்து கேள்வி பட்டதில் கேள்வி பட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சதில் சே கொஞ்சம் விஷயோம் இது இதுக்கப்பறோம் இது வரலாற்றில் வந்து ரொம்ப எனக்கு சுவாரஷ்யமாக இருந்த விஷயத்துல இது ஒன்று